நம்ம கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேச்சில் வழக்க மொழிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வேர்க்கடலையை மல்லாட்டம்பாங்க இங்கே வந்து உட்காரு உட்காருனு சொல்லுவாங்கள் அது போல வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே நெறைய பெயர் இருக்கும் சோறுனு சொல்கிறதையே இப்போ இருக்குகிற மக்கள் விரும்பமாட்ங்றாங்க அரிசி ரைஸ்னு தான் சொல்லிட்டுருக்காங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் தமிழ் சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சொற்களை வச்சு அதனுடைய வட்டார வழக்கு எந்த வட்டத்துலேருந்து வரோம் அப்படிகின்றத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வட்டார வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொழி அது இது மட்டக்காக கொஞ்சமாக சாப்பாடு இல்லை கொஞ்சமாக கொடுங்க அப்படின்றது மட்டா கொடு மட்டா அப்படிம்பாங்க இது நிலதுக்கு போகிற சொல்ல மாட்டாங்க இங்கே எல்லாம் கொல்லைக்கு போகிற கொல்லைக்கு போகிறன்னு சொல்லுவாங்கள்